இந்திய பருவநிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுவும் வந்து மாறி மாறி இருக்குது குளிர்காலம் மழைக்காலம் வெயில் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலையிலேயும் வந்து மாற்றிருக்கு அதுவும் வந்து இன்னொரு வகை இலையுதிர் காலம் அப்படினெல்லாம் சொல்லுவாங்கள் இதில் வந்து எ ஒவ்வொரு இடத்துக்கு இப்போது நிறை மெயினா குறிப்பிட்டு சொல்லணுன்னா வேலூர் எல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் அப்படினெல்லாம் சொல்லுவாங்கள் இப்போ மலை பகுதியெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா இப்போ கொல்லி மலை அந்தமாதிரிலாம் போனோம்னா அங்கேலாம் வந்து வெயில் தெரியாது ஓரளவுக்கு அப்டி ஒரு மழையும் மழை மழையும் பெய்யாமல் வெயிலும் அடிக்காமல் ஒரு நல்ல கிளைமேட்டு நல்லாயிருக்கும் அப்படி நல்லாயிருக்கும் அதுவந்து ஓ எப்படி அப்படின்னா இப்போது நிறைய பேருக்கு வந்து வெயில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் கூட போக மாட்டாங்க அந்தமாதிரி இருக்குது ஒருசில டைமில் மழை பெஞ்சிட்டே இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து பருவநிலை அப்படிங்கிறது இயற்கையோடய இது அதுவந்து அதை யாராலேயும் எதுவுமே பண்ண முடியாது மாறிகிட்டே இருக்கும் இப்போ அது அந்த சூழ்நிலையிலிருந்து இந்த வெயில் தாக்கத்துனால் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது அதிலேருந்து நம்ம வெளியில் வரணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இன்னும் நிறைய மரங்களை நம்ம வந்து வளர்க்கணும் நம்மளோட நாட்டை நம்ம காப்பாற்றணும் அப்ப ன்னா நிறைய மரங்களை வளர்த்து நிறைய விவசாயங்கள் செய்யணும் அதுதான் வந்து நல்ல ஒரு இது இருக்கும் லைஃப்புக்கு